அதிகாலை நேரத்தில் வந்து சாலை ஓரங்களில் ஃபுல்லாக வந்து மரம்லா கவர் பண்ணி அந்த ரொம்ப நிழலா அந்த மாதிரி ரொம்ப பனி மூட்டமாக அந்த மாதிரி இருக்கற சாலையில் ஓடுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அந்த காலை நேரங்களில் ரொம்ப அமைதியாருக்கும் மனசும் சரி மூளையும் சரி ரொம்ப ஃப்ரெஷாயிருக்கும் அந்த டைமில் ஓடணும் அப்படினா நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியாருக்கிற மாதிரி இருக்கும் தனியாக ஓடுகிறத விட கூட யாரோடையாவது நம்ம நண்பர்களோடய அந்த மாதிரி ஓடும் பொழுது ஒரு பேச்சு துணைக்கும் ஆளாயிருக்க மாதிரி இருக்கும் தனியாக ஓடும் போது எதையாச்சி சிந்திச்சுகிட்டு ஓடுகிற மாதிரி இருக்கும் ஆனால் கூட ஒருத்தவங்களோடய ஓடும் பொழுது நிறைய நல்ல நல்ல விஷயங்கள அவங்களோட பகிர்ந்துக்கிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியோடய அவங்களோட பேசிகிட்டு அந்த மாதிரி ஓடணும் அப்படினா அந்த காலையே வந்து ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த பய அந்த ஓடுகிற போது ஏற்படுற அந்த பயணமும் சரி அங்க ஏற்படுகிற அனுபவமும் சரி ரொம்ப வந்து மெமரீஸ் மெமரி ஃபுல்லாயிருக்கும் அதனால் எனக்கு காலை நேரங்களில் சாலை ஓரங்களில் நிறைய மரங்கள் சூழ்ந்த அந்த மாதிரியான சாலைகளில் ஓடுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்